ஹலோ ஹலோ மேடம் ஆ கிரீன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ எனக்கு நான் காயத்ரி பேசுகிறேன் மேடம் ஆ எனக்கு ஹட்சன் ஜெய் ஹட்சன் ஜெய் நெய் வேணும் மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம் எல் டூ பாட்டில் கிடைக்குமா மேடம் ஆ அதோடய ரேட் சொல்லுங்கள் மேடம் ஓ ஓகே ம் ஓகே மேடம் அப்போது ஒன் லிட்டராவே நீங்கள் புக் பண்ணிடுங்களேன் ஆடர் ஆ ஓகே மேம் ஒரு லிட்டராவே கொடுத்துருங்க மேம் ஹட்சன் தான் மேம் ம் ஓகே ம் மேடம் இதுலேயே நான் ஜிபே பண்ணிடவா மேடம் ஆ இந்த நம்பருங்களே தான் மேடம் ஆ நீங்களே நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க மேடம் கொஞ்சம் சேஃபாக எடுத்துன்னு வாங்க ஆ சொல்லுங்கள் மேடம்

கிஃப்ட் ஹாம்பர்ஸா எந்த ஓ ஓகே மேடம் ஆ ஆமாம் மேடம் ஓகே தான் ஆ ஆட் பண்ணிக்கோங்க மேடம் ஆ ஓகே மேம் அட்ரெஸ் வந்து நம்பர் இருபத்திரெண்டு ராகவன்பேட்டை ராகவன்பேட்டை சரிங்க மேம் சீக் கொஞ்சம் ஆ ஓகேங்க மேம் கொஞ்சம் சேஃபாக எடுத்துன்னு வர சொல்லுங்கள் மேடம் எப் மேடம் மேடம் எப்போ டெலிவெரி ஆகும் என்ன டேட்டு டைம் ஓ ஓகே மேடம்

ஓ ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ தேங்க்யூ மேடம்